கிராமப்புறத்தில் நம்ம எப்பவும் ஏ பழமையான முறையில் போர்டு போர்டு சாக்கு இது மாதிரி வெச்சி தான் நம்மலாம் படிப்போம் ஆனால் நகர்புறத்தில் வந்து இப்போ டிஜிட்டலாக நம்ம இந்தியா ரொம்பவே முன்னேறிட்டுனால ஸ்மார்ட் கிளாஸு இல்லை அந்த மாதிரி வேறே டிஜிட்டலாக வேறே என்ன வகையிலேயும் நம்மளால படிக்க முடியுது கிராமப்புறத்தில் வந்து ரொம்ப எளிமையான முறையில் சொல்லி தருவாங்க புரிஞ்சு நம்மளால ஒரு விஷயத்த கற்றுக்க முடியும் நம்ம சுற்று சுற்றி நம்ம வி வீட்டு பக்கத்தில் இல்லை நம்ம நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து புரிகிற மாதிரி சொல்லி தருவாங்க ஆனால் நகர்புறத்தில் எல்லா மாணவர்களுமே வந்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய விஷயமா நினச்சி தான் படிக்கிறாங்க மார்க் பேஸ்டாக தான் படிக்கிறாங்க இவ்வளோ மார்க் வாங்கணும் இவ்வளோ இதில் வந்து கட்ஆஃப் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் படித்துட்டு இருக்காங்க நகர்புறத்தில் ஸோ இது கிராமப்புறம் அண்ட் நகர்ப்புறத்தில் வித்தியாசம் அப்படின் பார்த்தோன்னா படிப்போடய தரந்தான் நமது பெரிய வித்தியாசமாக நினைக்கிறேன்